கண்டிப்பாக ஏன்னால் இப்போது இருக்கிற கிராம கிராமத்தில் வந்து யாருக்குமே தெரியல இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு குற அப்படின்னா நம்மளால சொல்ல முடிஞ்சால் அந்தளவுக்கு போய் சேர மாட்டேங்குது கிராமத்துல சொல்கிறோன்னு இதுவே நகர்ப்புறத்தில் சொன்னால் உடனே பேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு நிறைய வந்துடுச்சு ட்விட்டர் அது இதுன்னு நிறைய வந்துடுச்சு ஒரு மெசேஜ் போட்ட போதும் உடனே பார்த்துடுறாங்க உடனே செய்கிறாங்க இப்போது எக்ஸாம்பிள்க்கு வச்சுகோங்கனா ஒரு கரண்ட் இல்லை இப்போது நம்ம கிராமத்தில் எப்போயுமே சரி மழை பெஞ்சால் கரண்ட் இருக்காது ஆனால் சொல்லுவாங்க கரண்ட் எப்போயாது ஒரு நாள் தான் நிறுத்துவாங்க கரண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை இந்த ஏரியா கட்டுன்னு சொல்லுவாங்க அதமாதிரிலாம் இல்லை இங்கே மழை பெஞ்சால் இப்போது கரண்ட்டு மரத்தில் ஏதாவது ஆயிடுச்சின்னா ப்ராப்லம் ஆயிடுச்சுன்னா அதை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஏன்னால் இப்போது அதை ஏன் பண்ணல இதுவே நகர்ப்புறத்தில் பண்ணுறாங்க உடனே கரண்ட் இல்லாத நேரமே கிடையாது மழை பெஞ்சாலும் சரி மழை பெய்யலனாலும் சரி அவங்களுக்கு எப்போயுமே சரி அங்கே கரண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதென்ன அவங்களுக்கு மட்டும் அவங்களும் மனுஷங்க தான நம்மளும் மனுஷங்க தான நம்மளும் இங்கே தான வாழ்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சினை தண்ணி டேப்பை திறந்தா போதும் நகர்ப்புறத்தில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இதுவே நம்ம கிராமத்தில் வந்து கரண்ட்டு வந் நம்ம கிராமத்தில் வந்து தண்ணிக்கு நம்ம போய் பக்கத்து வீட்டில் பிடிக்க வேண்டிய நிலமைல இப்போது இருக்கோம் நம்ம கஷ்ட பட வேண்டியதாக இருக்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது ஒரு நாள் வருது தண்ணி இதெலாம் அவ்வளோ கஷ்டமாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இபி கரண்ட்டு ஒரு நாள் இப்போ மழை பெஞ்சுதுன்னா சரி மழை பெஞ்சது சரின்னு நகர்ப்புறத்தில் செய்கிறீங்கள்ல அதேமாதி ரி கிராமத்துலேயும் செய்யணும் அதுதான் எங்களுக்கு இப்போது